ஹலோ வணக்கம் மேடம் மேம் மேம் டூரிஸ்ட் ஏஜென்சி தாங்க மேம் டூரிஸ்ட் ஏஜென்சி தானங்க மேம் நீங்கள்

மேம் நாங்கள் சீர்காழி சத்தி சட்டையநாதர் கோயிலுக்கு போகணும் மேம்

அதான் மேம் எனக்கு என்ன அப்படின்னா மார்னிங் எப்போ கோவில் ஓப்பன் பண்ணுற டைமோ ஈவினிங் எப்போ நடை திறப்பாங்கன்றத பற்றியும் எனக்கு டீட்டெய்ல் வேணும் மேம்

மேம் ஓகேங்க மேம் அப்படிங்களா மேம் சரிங்க மேம் அந்த டைம் என்னால் அப்போ வர முடியாதுனு நினைக்குறேன் மேம் அப்போ மதியானம் அப்போது ஈவினிங் எப்போ நடை திறப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா மேம் சரிங்க மேம் அப்போ நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் நாங்கள் கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகுகிறோம் மேம் மேம் ஒரு இருபது பேருக்கு மேலே வருவோம் இருபது முப்பது முப்பத்தஞ்சு சின்ன பசங்களெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு நாற்பது பேராவது இருப்போம் மேம் எங்களுக்கு ஒரு வேன்மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுவிங்களா மேம் இல்லை பஸ்ஸுனால் கூட எனக்கு ஓகே தான் மேம் சரிங்க மேம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க மேம் நாங்கள் ரெடியா இருக்கோம் வீட்டில் எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க எங்களுக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் அதுக்கு தான் மேம் மேம் டூரிஸம் ரிலவெண்ட்டா உள்ள இதுக்கு தான் மேம் நான் அதனால தான் மேம் தேடிருந்தேன் உங்களோடயது அந்த இதில் வந்தது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து அட்ரெஸ்லாம் எதுவுமே சரியா தெரியாது மேம் எங்களுக்கு கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் வழிகாட்டுறதுக்கு கொஞ்சம் சரிங்க மேம் கண்டிப்பாக

ஓகே மேம் இந்த நம்பரு வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே ஏதாவது அவைலபிளிடி இருக்குதுங்களா மேம்

உடனே நான் பண்ணிடுறேன் மேம் உங்கள் நம்பருக்கு ஓகே மேம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க மேம் ஏன்னால் அடுத்து அடுத்து நாங்கள் வந்து உங்களோடதே நாங்கள் புக் பண்ணுறோம் சரிங்க மேம் ஓகே மேம் கொஞ்சம் ட்ரைவர் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னால் வயசானவங்களும் வராங்க இதில் கொஞ்சம் எங்களை சேஃப்டியா மட்டும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் விட சொல்லி பார்த்துக்கோங்க

சரிங்க மேம்

சரிங்க மேம் சரிங்க மேம் ரொம்ப நன்றி மேம் நான் வந்து உங்களுக்கு இப்போயே நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் மேம் நீங்கள் ட்ரைவரை மட்டும் கரெக்டா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரெடியா இருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து எப்போ கிளம்புனா சரியாகுன்றது நீங்கள் ட்ரைவர் கிட்ட எனக்கு அதுக்கப்புறமேட்டு கால் பண்ணி பேசி சொல்லுங்கள் மேம் நான் அவர் ம் சரிங்க மேம் நீங்கள் ஸ்டார்ட் ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ மேம்